புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு அதன் முதல் ஆண்டில் செய்யப்படும் பல்வேறு சடங்குகள் என்னென்ன ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்கிறது அப்டிங்கிறதே மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது இந்த காலகட்டத்துல குழந்தை பிறப்பதற்கு முன்னவே என்ன பண்ணுவாங்கனா அந்த தாய்க்கு வந்து வளைகாப்பு அப்படின்னு சொல்லி வச்சு பலவகையான சாதங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் பரிமாறுவாங்க அது ஒரு சடங்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் மேலும் அந்த பிறந்த குழந்தைகளும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது வந்து பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க பிறந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கனா அந்த கருப்பு கலர் ஒரு வளையல் அப்புறம் வந்து வேரால் கொண்ட பாசி துளசி மணி அந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு வந்து கை காலில் வந்து போட்டு விடுவாங்க மேலும் கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்கனா திருஷ்டிக்காக அந்த அந்த குழந்தைக்கு வந்து கண் திருஷ்டி படாமல் இருக்குறதுக்கு வந்து கருப்பு மை இருக்குது இல்லையா அது வந்து கண்ணில் அந்த உதட்டின் கீழே அந்த மாதிரி இடங்களில் வந்து வைப்பது உண்டு ஏன்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து திருஷ்டி படாமல் இருக்கும் படாமல் இருக்கும் பார்க்குறவங்க கண் படாமல் இருக்கும் அப்படிங்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க மேலும் வந்து ஒரு சில நாட்களில் வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற விழா வருமா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படினா குழந்தைக்கு வாயில் வந்து தேன் வந்து வச்சு அவங்க வந்து காதில் வந்து அந்த குழந்தையின் பேரை வந்து மூன்று முறை சொல்வது வழக்கம் மேலும் அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுவாங்க அப்படினா அதை எடுத்து தாயத்துக்குள்ளே வந்து தாயம்னு சொல்லுவாங்க அதை இடுப்பில் கட்டிப்பாங்க அதுக்குள்ளே அந்த வெள்ளி இதுக்குள்ளே வச்சு அதை வந்து அவங்க இடுப்பில் வந்து அந்த தொப்புள் கொடியை வந்து கட்டி தாயத்தில் செஞ்சு கட்டிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வகையான வந்து ப்ரொசீஜர் இருக்கு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது மாதிரி சடங்குகள் மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த குழந்தையை குளிப்பாட்டி விட்றதுக்கும் ஒரு முறைகள் இருக்கு அந்த முறையின் படிதான் குளிப்பாட்டி விடுவாங்க தண்ணி படாமல் அது படாமல் மேலும் அந்த குழந்தைகள் மூக்கு கை கால்லாம் வந்து குளிக்கும்போது வந்து சரியாக வந்து இது பண்ணி விடணும் இழுத்து விடணும் அப்படி இல்லைன்னா அது வந்து அது வந்து அந்த ஷேப் வந்து மாறியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் வயது வர வர அந்த செரிமானத்துக்கு வந்து ஓமத்தண்ணி அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க ஓமம் ஓமம் வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து குழந்தைங்கள் செரிமானத்துக்காக அது வந்து கொடுப்பாங்க மேலும் வந்து குழந்தைகள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது வேப்பிலை வேப்பிலை வந்து இடுப்பில் வந்து கட்டி விடுவாங்கள் ஏன்னா வந்து அந்த காற்று கருப்பு அந்த மாதிரி எதுவும் அண்டிவிட கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு இது அது இல்லாமல் குழந்தை வந்து பிறக்குறதுக்கு முன்னாடியே அந்த தாய் வந்து கர்ப்பமாக இருக்கிறப்ப ஒரு எட்டு மா ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு வந்து வந்து புகுந்த வீட்டில் அவங்க வந்து போறாங்கல்லையா திருமணம் ஆகி அந்த வீட்டுக்கு போகாமல் தன் தாய் வீட்டில் தான் இருந்து பிரசவம் பார்ப்பாங்க அது வந்து ஒரு ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுபோல குழந்தைகள் வந்து பிறந்த ஒரு ஆண்டு வரைக்கும் மிகவுமே பத்திரமா வந்து பார்த்துப்பாங்க சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்து வாயில் வைப்பாங்களா அதல் லாம் இல்லாமல் கேர்ஃபுல்லாக பாத்துப்பாங்க அது தொட்டி அந்த தொட்டிலில் வந்து அந்த சேரீயை வச்சு அம்மாவோடய சேரீயை வச்சு கட்டுவாங்க அதுலேயும் வந்து காற்றுக்கருப்பு படாமல் அந்த இது மாதிரி சில இது வந்து அதில் கட்டுவாங்க மேலும் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து சில மிகவும் நறுமணம் உள்ள பொருட்களை வந்து உபயோகிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏத்துக்காமல் போய்விடும் அப்படிங்குறது வந்து இது அதுபோல குழந்தை வந்து பிறந்து ஒவ்வொரு மாதம் வளர்ந்து முடிந்து பத்து மாதங்கள் ஆன பிறகு பன்னெண்டு ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து மிகவும் சிறப்பாக செலிபிரேட் பண்றது வழக்கமாக போய்கிட்டு இருக்குது